எங்களோட பகுதியில் வந்து கிரிக்கெட் கபடி வாலிபால் இது மாதிரி கொக்கோ ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்குது அப்போ போட்டி நடத்தும் போது டோர்னமெண்ட் நடத்தும் போது மெடிக்கல் கேம்ப்புனு அங்கே இருக்கும் ஒருவேளை அவங்க காயம் அடைஞ்சாலோ ஃபஸ்ட் எயிட் பாக்ஸுனு வச்சுருப்பாங்க அதில் வந்து சிகிச்சை பெற முடியாத கடைசி ஸ்டேஜில் தான் ஆஸ்ப்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படி ஆஸ்ப்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறப்ப அவங்களுக்கு எந்த விதமான அடிபட்டுருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை அளிப்பாங்க